ஊடகங்கள் அப்படின்னா டிவி யூடியூப் நிறையா டிஜிட்டல் இருக்குது இது வந்து டிஜிட்டல் வேர்டு நிறையா இருக்குது ஃபோனு டேபு இது மூலயமா நிறையா நம்ம உலகத்தோட அந்த இன்டர்நெட் செய்திகள் ஊடகங்கள்ல வந்து நம்ம கனெக்ட் ஆகலாம் அதில் வர சில செய்தி வந்து பொய்யாக இருந்தாலும் நிறையா முக்கால்வாசி செய்தி வந்து அங்கங்கே நடக்கிற சின்னச் சின்ன உண்மையை தான் அதில் கொடுக்குறாங்க நம்ம மெசேஜாகவும் படிக்கிறோம் அது எல்லாமே உண்மையாக இருக்கும் அதுவும் இந்தியன் இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா நியூஸையுமே நம்ம கேட்கலாம் அதில் அதை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவும் எப்படி சொல்கிறதுனா இப்போ நடக்கிற எல்லாமே நெஹட்டிவாக தான் இருக்குது நம்ம லைஃபுக்குத் தேவையே இல்லாத மாதிரி தான் நடக்குது அதுவும் முக்கியமாக எடுத்துக்கணும்னா இந்த பாலியல் அப்புறம் வந்து கொலை தற்கொலை அதுவும் இந்தக் காலத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாமே அந்த சூசைட்ல தான் கொண்டு போய் முடிக்கிறாங்கள் ஏன்னே தெரியல வாழ்க்கைய பற்றின அந்த ஒரு செய்தி இன்னும் அவங்கள்ட்ட போய் சேரலையா இல்லை எப்படி வாழ்றதுன்னு தெரிலையான்னு தெரில அது மாரி இந்த ஊடகங்கள் வந்து நம்மளுக்கு நிறையா எல்லா தகவலையும் மொத்தமாக கொடுத்துருது அந்தந்த வயசுக்குத் தேவையான தகவல் ஃபுல்லா அந்தந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கற மாதிரி இருக்குது இருந்தாலும் எல்லா செய்தியும் அதில் இருக்கிறதுனால அந்தப் பிள்ளைங்க தேவையில்லாததலாம் தான் நோண் அதை ஸர்ச் பண்ணிப் பார்த்து தேவையில்லாத கெட்ட பழக்கங்களெல்லாம் அந்தப் பிள்ளைங்க உண்டு பண்ணிக்குதுங்க அதுவே கொஞ்சம் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆயிடுது இப்போ செய்தி பிரபலமான செய்தித்தாள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தினமலர் சொல்லாம் தினத்தந்தி ஹிந்து நியூஸ் பேப்பர் சொல்லலாம் இதிலலாம் நிறையா வந்து அட்வர்டைஸ்மெண்டு அந்த மூவிஸ் இதுதான் வருது பட் முக்கியமான செய்தி அந்த மக்களுக்கு வந்து எந்த செய்தி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமோ அதை மட்டும் தான் கொடுக்குறாங்க சில உண்மை செய்தி எல்லாம் இதில் கொடுக்கறது கிடையாது